ஸோ கிராமத்தில் வந்துட்டு பார்த்திங்கனா எப்போவுமே கொஞ்சம் அமைதியாயிருக்கும் அதுவுமில்லாமல் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எல்லாமே வந்து சுத்தமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வந்துட்டு நமக்கு சுத்தமாக கிடைக்கும் காற்றும் வந்துட்டு உங்களுக்கு மாசும் இல்லாமல் கரெக்ட்டாக இருக்கும் இயற்கையான காற்று வரும் நமக்கு அங்கே வந்துட்டு நீங்கள் போய் இருந்திங்க அப்படினாலே உங்களுக்கே வந்துட்டு ஒரு மன அமைதி இருக்கிற மாதிரி இருக்கும் மன அமைதி